என்னோடய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிபி ஷுகரு இந்தமாதிரி எல்லாமே இருந்துச்சு பிபி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு காரம் வந்துட்டு கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கள் ஸோ நாங்கள் வைக்கிற குழம்பு எந்த குழம்பு வச்சாலும் அதில் வந்து காரம் உப்பு இல்லாமல் அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்களுக்கு தனியாக ஒரு குழம்பு வைப்போம் சோ எந்த குழம்பு பண்ணாலுமே அப்படி தான் பண்ணுவோம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு நைட்டு வந்துட்டு ஸ்பெஷலாக வந்து அது வந்து களி செய்ய சொல்லுவாங்கள் ராகி களி கோதுமை களி இந்தமாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க அதெல்லாமே வந்துட்டு நல்ல உருண்டை பிடிச்சி செய்யணும் அதெல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் செஞ்சாக்கா அதுக்கு வந்துட்டு சட்னி வந்துட்டு கொஞ்சம் நல்லாருக்கும் தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா வந்து கருவாட்டு குழம்பு இந்தமாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாருக்கும் அந்த கொ இதுக்கு அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இது அந்த பிபி ஷுகரு அந்த இதெலாம் வந்துட்டு ரொம்ப குறையும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிறையா குறஞ்சிருக்கு அந்தமாதிரி நாங்கள் அவங்க சாப்பிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்னாக வந்து கஷாயம்லாம் நிறைய குடிப்பாங்கள் மார்னிங் ஒரு கஷாயம் ஈவினிங் ஒரு கஷாயம் அப்புறம் வந்துட்டு மதியானம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரசம் வச்சு கொடுத்துருவோம் என்ன ரசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விலாங்கு ரசம்னு சொல்லிட்டு ஒரு ரசம் இருக்குது அதை வந்து சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அவங்களோட இது வந்துட்டு அப்பவே வந்துட்டு சால்வ் ஆகிரும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும்